தமிழ்மொழி எந்த அளவுக்கு பெருமை அடைஞ்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் வந்து செம்மொழி மாநாடு நடத்தி நடத்தி அதன் மூலிமா வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி இந்த இந்த மாதிரி இடங்களையெல்லாம் சுற்றுலா தலங்களையெல்லாம் கூட்டிட்டு போய் தமிழை வெளிப்படுத்தினாங்க அப்புறம் தஞ்சாவூர் கல்வெட்டு கல்வெட்டு இதுகளையெல்லாம் பற்றி பெருமையாக பேசி வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாட்டு மூலிமா செம்மொழி மாநாடு பாட்டு இந்தமாதிரி இது மூலிமாவும் தமிழை வெளிப்படுத்தினாங்க இந்த பெருமையெல்லாம் பார்த்துட்டு போய் அவங்க ஊரில் தமிழை பற்றி பெருமையாக பேசி அவங்க மொழியிலையும் மொழிபெயர்த்து தமிழை வளர்க்கிறாங்க